எனக்கு பிடித்த உணவுன்னால் சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும் என் பிடிக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னால் அது உடம்புக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது வெஜிடபுள்ஸ் நிறையா போடுகிறோம் அதனால் எனக்கு சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும்